ஆமாம் மேடம் சொல்லுங்கள் மேடம் சரிங்க மேடம் நீங்கள் எடுத்துட்டு வாங்க மேடம் சர்வீஸ் சென்டருக்கு கொண்டு வாங்க அதை அது என்னென்னு பார்த்துட்டு அது ஒரு லப்பர் போய்ருக்கா என்னென்னு பார்த்துட்டு அதை சரி பண்ணிக்கலாம் அது பார்த்திங்கன்னா அளவு டேங்க்கில் தண்ணி கரெக்டாக அளவு இருக்கணும் அது ஒன்றும் ரெண்டாவது விஷயம் அந்த ரப்பரை மாற்றணும் அப்புறம் அதெல்லாம் சரியான முறையில் இருந்ததுனா தான் அது பராமரிப்பு சரியாக வரும் அது சரியா இல்லைனா அந்த மாதிரி ப்ராப்ளம் வரத்தான் செய்யும் மாடம் அது காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றைம்பது ரூபா வரும் மாத்திக்கலாம் கொண்டு வாங்க பார்க்கலாம் ம் ம் அதான் மேடம் அது எதுவாயிருந்தாலுமே நீங்கள் சர்வீஸ் சென்டர் கொண்டு வந்தீங்கனா தான் என்னென்ன பார்க்க முடியும் ஆக்சுவலி பாத்தோம்னா தான் அதுக்குள்ளே என்ன போய்ருக்கு ரப்பர் போய்ருக்கா இல்லை வந்து டேங்க் ப்ராப்ளமா அடப்பு இருக்குதோ எதோ பிரச்சனையா என்னாங்கிறத பார்க்க முடியும் சீர் பண்ண முடியும் நேரில் அதான் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றைம்பது ரூபாய் வரும் மேடம் பண்ணிக்கலாம் மேடம் வாங்க மேடம் ப பண்ணிக்கலாம் ம் வந்தீங்கன்னா இப்போ ஒரு ஒன் அவரில் செஞ்சு குடுத்துட்லாம் மேடம் கண்டிப்பாக மேடம் ஆ வாங்க நேரில் நேரில் வாங்க ஆ நன்றி மேம்